ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாங்க நீங்கள் சரிங்க ஆமாங்க உங்களுக்கு என்னன்னாப் பொருளுங்க வேணும் ஆ சரி ஓகேங்க இதிலப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையாப் பொருள் எடுங்க நம்ம கடையிலையே ரெகுலராக எடுங்க உங்களுக்கு நாங்கள் டோட்டல் குறைச்சித் தர்றோம் அதுக்கு முன்னாலேப் பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலையே குட்டி யானை நம்ம கடையிலையே குட்டி யானை இருக்குது உங்களுக்கு நீங்கள் நேரடியாக நீங்கள் வண்டியில் வந்து என்னென்னப் பொருள் வேணும்னு எழுதிக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் கூட இருக்கும் போது பேக் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நாங்கள் உங்கள் கடையிலையே இறக்கி விட்டுடுவோங்க நம்ம கடையிலையே லோடு மேனு இருக்கும் அவங்களே இறக்கி வெச்சுடுவாங்க அதுவுல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலையே நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மேனிக்கி இருந்தீங்கன்னால் கொஞ்சம் பொருள் ஒரு ஐயாயர ரூபாய்க்கி மேல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லாப் பொருள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பெர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஆமாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து சின்ன கடைன்னாலும் உங்க ஊருக்குள்ளே ஏற்கனவே கடை எதுவும் இருக்குதா இல்லை நீங்கள் தான் மொதல் இதாக மொதோல் மொதோல்க் கடை திறக்குறீங்களா அப்புறம் என்னங்க அப்படியிருந்தப்ப உங்கள் கடையில் வந்து நிறையாப் பேர் வாங்குவாங்க நீங்கள் எல்லாப் பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி ஒரு இருபதாயர் ரூபாய்க்கு மேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துப் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணித் தரேன் நான் எங்களுக்கு வண்டி வாடகை எதனா ஃப்ரீயாகவே நாங்கள் கொண்டு வந்து இறக்கி விடறோம் ஆ ஓகேங்க நீங்கள் லூஸில் வந்துப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குற ரேட்டில் தாங்க நாங்கள் கொடுப்போம் அதில் வந்து குறைக்க முடியாது நீங்கள் பல்க் அமௌண்ட்டாக வாங்க ஆமாங்க அதுதான் பல்க் அமௌண்ட்டாக வாங்குறதினால உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் தரோமுங்க ஆ சரி ஓகேங்க மாதத்துல ஒரு நாள் பேமெண்ட் கொடுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது மந்த்லி ஒன்ஸ் எடுப்பீங்களா இல்லை டூ டைம் த்ரீ டைம் எடுப்பீங்களா சரி ஓகேங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு பண்ணித் தரலாம் மாதம் மாதம் எந்த டேட்டில் கொடுப்பீங்கன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அந்த டேட்டில் கொஞ்சம் பேமெண்ட் மட்டும் கரெட்டாக் கொடுங்க நாங்களும் பொருள் வந்து உங்களுக்கு தரமாகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு மற்றப் பேருக்கு கொடுக்குறத விட மொதல் மொதல் கடை ஆரமிக்கிறீங்கன்னு சொல்றீங்க அதனால தரமாகவே கொடுக்குறோம் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராக ஆ வந்து வாங்கிக்கிடலாம் நீங்களும் ரெகுலராகவே நம்ம கடைக்கே வாங்க வேறு எங்கேயும் போகாமல் சரிங்களா நீங்கள் எப்போங்க வரீங்க பொருளெலாம் நல்ல தரமாகவே இருக்கும் நீங்கள் வந்து அரிசியெலாம் செக் பண்ணிக்கூட பாருங்கள் ஆ ஓகேங்க நீங்கள் வந்துப் பார்த்தீங்கன்னா வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க அப்போத்தான் நான் கடையில் இருப்பேனா இல்லையான்னு தெரியும் ஏன்னால் நான் எங்கேயும் லோடு வாங்க போயிருப்பேன் காலையில் ஒன்போது மணிக்கு திறப்போங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சரிங்களா ஆ சரி ஓகேங்க வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க சரி ஓகேங்க வைக்கவாங்க